சார் நான் வந்து அபு பேசுறேன் சென்னையிலிருந்து

சார் நான் காலையில் சென்னையிலிருந்து ஒரு எட்டு மணிக்கு புறப்படணும் சார் அரி அரியலூரில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சுற்றி பார்க்கணும் நான் கோவிலில் கொஞ்சம் ஃபங்ஷன் இருக்குது எனக்கு ஓகேங்களா நான் அரியலூருக்கு வந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவேன் நான் எனக்கு என்னை கொண்டு போய்விட்டு உங்களுடைய கோ அந்த கோவிலில் அந்த மீனாட்சி சு சுந்தரேஸ்வரர் கோவிலில் போய் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு எனக்கு அங்கே ஃபங்ஷன் இருக்குது அதை முடிச்சுட்டு வரணும் நான் அதுக்கு மட்டும் ஒரு ட்ராவல் பேக்கேஜி மாதிரி சொல்லுங்களேன்

ஓகே சார் ஓகே சார் எனக்கு எனக்கு வந்து ப்யூர் நான் ப்யூர் வெஜிடேரியன் நான் அதால் வந்து ஹோட்டலில் எல்லாமே வெஜிடேரியனாகவே இருக்கட்டும் நான்வெஜ் எதுவும் புக் பண்ணிவிடாதீங்க

ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் ட்ரெயின் ஏறினோனே ஃபோன் பண்ணுறேங்க சார் ஓகே தேங்க்யூ சார்